இப்போ ஒரு டான்ஸ் ஆடுறனா அந்த டான்ஸர்ஸை என்க்ரேஜ் பண்ணுற ஒரு இது வந்து அந்த ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா வந்து இப்போ நம்ம நல்லா ஆ நல்லாவே ஆடலைனாலும் இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து நம்மள என்க்ரேஜ் பண்ணால் ஆ ஆ சூப்பராக இருக்குது நல்லா ஆடுங்கள் அப்படினு சொன்னால் நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி வந்து இன்னும் நல்லாவே ஆடுவோம் இதுவே நம்ம நல்லா ஆடமோது இன்னும் என்க்ரேஜ் பண்ணால் இன்னும் நல்லா ஆடுவோம் நம்ம அதனால் வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து எப்படி வந்து அவங்க வந்து அவங்க உணர்வை தூண்டுறது அப்படினு பார்த்தீங்கனா பாட்டு மூலிமா தான் இப்போயும் ஒரு குத்து சாங் போட்டேன்னா அந்த குத்து சாங் வந்து போட்ட உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வைப்பு வரும் வைப் வந்து டான்ஸ் ஆடுறவங்களும் நல்லா ஆடுவாங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல நல்ல ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி எல எல்லாமே நல்லா ஒரு சந்தோஷமான ஒரு மூடா இருக்கும் அந்த இடத்துல இதுவே ஒரு சோக பாட்டு போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எமோஷன்ஸ்லாம் ஃபீலிங்ஸ்லாம் மாறும் இதே ஒரு லவ் சாங் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபீலிங்ஸ் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எமோஷனல்ஸ் எல்லாமே வந்து மாறும் ஆனால் பார்வையாளர் வந்து எப்படி இருக்காங்கனா பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பார்வையாளர்கள் உணர்வும் வந்து மாறும் அப்படிதான் நான் சொல்லுவேன்